ஸோ நம்ம பேர்டு வாட்ச்சிங் பண்ணபோது எப்படி நம்ம நம்மளே கைட் பண்ணிக்கிறதுனா மோஸ்ட்லி இப்போ எல்லோருக்கிட்டயுமே ஃபோன் இருக்குது ஸோ அந்த பறவையோடய இமேஜி இல்லை அது எப்படி இருக்குது அந்த தோற்றம் எப்படி இருக்குது அப்படினு பார்த்துட்டு நம்மளே இது பண்ணால் இது என்ன பேர்டு இதோடய இது என்ன இது எப்படி என்ன வகையான உணவுகள் சாப்பிடும் ஸோ அந்தமாதிரி எல்லாமே இருக்குது சில பேர் நம்ம ஃபாரினர்ஸ்ஸு அந்தமாதிரி வந்திருந்தாங்கன்னால் வேறு ஊரில் நம்ம போய் பார்க்குறோம்னா அப்போ நம்ம கைடு வச்சுக்கலாம் ஏன்னால் அந்த கைடு அந்த ஊரோடய ஸ்பெஷாலிட்டி பேர்ட்ஸ் சொல்லுவாங்க அங்கே எங்கே நிறைய பேர் மைக்கிரேஷனுக்கு வராங்க இந்தமாதிரி எல்லா ஒரு பேர்ட்ஸ்ஸை பற்றி நம்மளுக்கு நிறையா விளக்கம் சொல்லுவாங்க ஸோ மோஸ்ட்லி வந்து எப்படி நம்ம அடையாளம் காணுவேன் நான் என்ன பொருத்தவரைக்கும் நான் வந்து ஃபோனில் ஏஐ ஸர்ச் பண்ணி பார்ப்பேன் கொஞ்சம் அவன் நம்மளால் ஆஃபர் பண்ணமுடியும் ஒரு கைடு வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படினா நம்ம வந்து கைடு கூட போட்டுக்கலாம் அது ஒன்றும் இல்லை ஸோ இல்லைனா இமேஜி இப்போ நம்மளுக்கே சில நிறைய பறவைகளை பார்த்தாலே சொல்லலாம் இந்த பேர்டு தான் அந்த பேர்டு தானு ஸோ அந்தமாதிரி இருக்கிறப்ப நம்ம அத அழகா அந்த ஃபேர்டயே நம்ம வந்து சொல்லலாம் சிலது நம்மளுக்கு தெரியாத பட்சத்தில் நம்ம நெடில் போட்டு இந்தமாதிரி இருக்கும் லாங் ஃபீக் இருக்கும் ஷார்ட் ஃபீக் இருக்கும் இந்தமாதிரி சொல்லி நம்ம அழகா அதில்க்கூட பண்ணலாம் ஸோ அந்த மாதிரிதான் என்ன பொருத்தவரைக்கும் நான் வந்து பேர்ட்ஸை கண்டுபிடிப்பேன் நம்மளால் ஆஃபர் பண்ணமுடியும் இல்லை நிறைய பேர்க்கூட நம்ம போகிறோம் அப்படினா நம்ம அழகா இதில் பண்ணலாம் ஃபோனில் தேங்க் யூ